திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து செஞ்சிக் கோட்டை இருக்குது இது வந்து ராஜா கோட்டை ஒன்று சொல்லுவாங்கள் இன்னொன்னு வந்து ராணி கோட்டை இரு சொல்லுவாங்கள் அதே மாதிரி இதுக்கு வந்து ராணி கோட்டையில் வந்து தனியாக ஒரு குன்றுகள் அங்கே அங்கே ஒரு ஒரு குன்றுகள் இருக்கும் அதேமாதிரி சுரங்கம் ஒன்று அமைச்சிருப்பாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அது அது பார்க்கறத்துக்கு ஒன்று ஒன்றும் அழகாக இருக்கும் இன்னொன்னு வந்து அங்கே வந்து ராணி வந்து குளிக்கிறத்துக்கு வந்து ஒரு ஸிம்மிங் ஃபூல் மாதிரி இருக்கும் நீச்சல் குளம் அதே மாதிரி அங்கே வந்து சுரங்கம் இருக்கும் அங்கே அங்கேருந்து வேலூர் போகிறதுக் தனியாக ஒரு சுரங்கமே அமைச்சிக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும் அப்படியே பார்க்கறத்துக்கு அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து மடியோட மலையில் வந்து நல்லா விலங்குகள் சில விலங்குகள்லாம் தென்படும் அப்படியே பார்க்கறத்துக்கு அழகாக இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தா வேலூர் வேலூர் வந்து திருவண்ணாமலை அருகில் உள்ளது அங்கே வந்து பார்த்தா இதுவும் வந்து ராஜா தான் கட்டினாங்க மன்னர்கள் ரா ரா மன்னர்கள் கட்டினாங்க அழகாக அந்த வேலூர் கோட்டையை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் வந்து வேலூர்ல வந்து இந்த பொற்கோயில் ஒன்று மன்னர்கள்லாம் வந்து கட்டினாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறத்துக்கு அப்படியே என்னடா இது இதுமாதிரிலாம் பண்ணிக்கிறாங்களே எப்படி எப்படி இவ்வளோ சிற்பங்கள் தோன்றியது பாருங்கள் எப்படி செதிக்கிக்குறாங்கள் இந்த மன்னர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் வந்து திருவண்ணாமலலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது இன்னொரு ஊர் அது வந்து தஞ்சை பெரிய கோயில் சொல்லுவாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே வந்து பார்த்தா வச்சிங்களேன் அழகாக இப்போ ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவில் இங்கே வந்து ஒரு அற்புதம் என்னன்னாக்கா அதிசயம் வெயில் அடிச்சாக் கூட அந்த நிழல் தெரியாது இது வந்து அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்கள் அது இல்லாமல் வந்து நந்தி சிலையெலாம் பார்க்கறத்துக்கு அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்கும் இந்த காலச்சுவடு எலுத்துக்கள்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இ இருக்கும் நம்மளுக்கே எப்பட்ரா இந்த கைவண்ணம்லாம் இவ்வளோ அழகாக செஞ்சிக்கிறாங்கள் இதெல்லாம் நமக்கு பார்க்காத பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்கும் இவ்வளோ பண்ணிக்கிறாங்கள் நம்ம மன்னர்கள் நம்ம தமிழ்நாட்ல வந்து